நாங்கள் வந்து வீட்டில் வந்து இருக்கும் போது கேரம் அந்த மாதிரிலாம் அதிகமாக விளாண்டோம் ஏன்னால் கேரம்போர்ட் விளாட்றக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அது விளையாட்றக்கு வந்து அது விளையாடும் போது டைம் போகிறதே தெரியாது ஜாலியாக இருக்கும் எல்லோரும் சேர்ந்து விளையாடம் போது அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து அது விளையாண்டா வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும் சீக்கிரமாக டைம் போயிடும் இந்த கொரோனா டைமு அந்த மாதிரி டைமெலலாம் அதில் ஏதோ அதைதான் ஓவராக விளையாண்ட்ருந்தோம் கேரம்போர்டு செஸ் விளையாட்றக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் செஸ் விளையாடும் போது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் அதில் வின் பண்ணுறது அந்த மாதிரிலாம் லூடோ வந்து ஃபோனில் விளையாண்டோம் வீட்டில் இருக்கும் போது ஏன்னால் லூடோ வந்து நேரில் யாரும் விளையாட வரமாட்டாங்க ஃபோனில் விளையாண்டா அது நம்மளே தனியாக விளையாட்லாம் இந்த மாதிரி கம்யூட்ரு கூட அதனால அது விளையாட்றக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அது விளையாண்டா இந்த மாதிரி கேம்ஸ்ஸெலாம் விளையாடும் போது சீக்கிரமாக டைம் போகும் வீட்டில் இருக்கும் போது அதனால இந்த மாதிரி கேம்ஸ்ஸெலாம் இப்போ ஓவராக விளையாண்ட்ருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து வேறு மாதிரி விளையாடுவாங்க இதையே தான் ஆனால் இந்த காலத்தில் வந்து அது பேயர் மட்டும் மாறிடுச்சு அது அப்படியே மாறிடுச்சு விளையாட்றது எப்படின்னு ஆனால் சில பேற்றுக்கு இனியும் அந்த விளையாட்டு கூட விளையாட தெரியாமல் இருப்பாங்க அதனால இப்போ வந்து இந்த கே இந்த கேம் தான் இப்போ எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கிறது விளையாட முடியுற கேம்